ஃபஸ்ட்டு ப்ராடெக்ட் அப்படின்றது ஜீன்ஸ் பேண்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன் நான் ஜீன்ஸ் பேண்ட்டை சொல்லணும் அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிங்கன்னால் அதனுடைய ஃபஸ்ட்டு யூஸேஜை பார்த்தீங்கன்னா ஒரு குளிர் காலத்தில் போட்டிங்கன்னால் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தான் குளிர் அடித்தாலும் அது நல்லாயிருக்கும் ரெண்டாவது வண்டியில் நம்ம போகும்போது வரும்போது நம்மளுக்கு அது நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மல் அப்படின்றதுக்கும் ஒரு அன்யூஷ்வலாக நம்ம எங்கேயாவது போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுனாலும் அதனுடைய ஜீன்ஸ் போடலாம் நீங்கள் எங்கள் எப் எந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கோ அல்லது ஒரு ஆஃபீஸ் போகிறோம் காலேஜ் போகிறோம் ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் எ ஃபார்மல் அடுத்தது அதனுடைய லுக் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் ஜீன்ஸ் போட்டிங்கன்னால் உங்களுக்கு தனி ஒரு லுக்கு கொடுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்னொரு பாசிட்டிவ் பாருங்கள் இப்போ ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக எடுத்துக்காட்டும் ஏன்னால் அதோடைய ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு போடும்போது அப்படி தான் இருந்துச்சு நான் கரெக்டான ஃபிட்டிங்கில் நான் கடையில் வாங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டு பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு ஒரு டைம் வண்டிலேருந்து கீழே உழுவும் போது கூட அந்த பேண்ட்டு வந்து கொஞ்சம் ரோட்டில் உரஞ்சிது அப்போக்கூட அது ஒன்றுமே ஆகலை ஸோ அந்தளவு அந்த ஒரு லுக் வந்து இந்த ஜீன்ஸில் தான் இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் மினிமம் ஒரு ஃபை டு சிக்ஸ் டேஸ் போடலாம் அது வந்து நம்ம இந்த பேண்ட்டுனால் நம்ம அடிக்கடி துவைக்கணும் அதை அந்தளவுக்கு துவைக்கவும் தேவை இல்லை ஸோ நல்ல லுக்கு கொடுக்கும் ஜீன்ஸ் பேண்ட் மினிமம் ஃபை டு சிக்ஸ் டேஸ் நம்ம போடலாம் அப்படி நம்ம துவைக்கிற மாதிரி ஒரு சுச்சிவேஷன் வந்தாலும் நாம் இந்த பேண்ட்டை வந்து பார்த்தோன்னா போட்ட பக்கம் போடாமல் துவைச்சிட்டு இந்த உள்பக்கமாக இழுத்து நம்ம காயப்போட்டால் அது இன்னும் லைஃப் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் ஃபேடாகாது ஸோ அது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டினுடைய பாசிட்டிவ்ஸ் ஸோ ஜெண்ட்ரலாவே மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் அப்புறம் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜீன்ஸ் பேண்ட்டை லைக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அது நல்ல ஒரு கேஷ்வல் லுக்கு வந்து எப்போயுமே தந்துட்டே இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கடையில் இருக்குது நான் பாத்த வரைக்கும் இந்த ஜீன்ஸ் பேண்ட் பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கு ஒன்றும் கொறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ஐ லவ் ஜீன்ஸ் பேண்ட் தேங்க் யூ